எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் நான் என் தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க எங்கள் அப்பா வந்து டெக்ஸ்டைலில் இதாக இருக்கார் சூப்பர்வைசராக இருக்கார் தங்கச்சி வந்து டிகிரி பண்ணிகிட்டுருக்கா பிகாம் அவளுக்கு இன்ட்ரஸ்ட்டு வந்து டீச்சிங்கு டீச்சராகணும்ன்ருக்கா ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயுமே ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு வந்து எங்கேயாச்சும் அவுட்டிங் போவோம் நாங்கள் கொடிவேரி போய்ருந்த ஒரு டைம்மு அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து வாட்டர் பால்ஸ் சூப்பராக இருந்துச்சு வாட்டர் பால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போனோம் சாப்பிட போன ரெஸ்டாரெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அங்கே சாப்பிட்ற ஐட்டமும் நல்லா சூப்பராக இருந்தது நாங்கள் இப்போது பெஸ்டிவல் வந்தது இங்கே ஸோ நாங்கள் அங்கே வந்து ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாள் வந்து குடும்பத்தோடு போனோம் செகண்ட் நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனேன் ஃப்ரெண்ட்ஸோட தான் ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக குடும்பத்தோடு போகிறத விட ஏன்னா குடும்பத்திலனா அப்பா அம்மா இருப்பாங்க இருந்தால் எந்த என்ஜாய்மெண்ட்டும் பார்க்க முடியாது பேச பேச முடியாது யார் கூடயும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லா ரைடுக்கும் போனோம் எல்லாம் ரொம்ப நேரம் சுத்திகிட்டே இருந்தோம் அங்கேயே அங்கேயே தான் ஆக்சுவலாக வரப்ப மூணு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வரப்ப நைட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் எப்பயுமே ஜாலியாக இருக்கும்